ஹலோ யார் பேசுவது ஆமாம் நீங்கள்

எம் இன்ஷியலில் சட்டை எடுத்து கொடுத்துருக்கீங்களா

ஆ தச்சு கொடுத்துருவேன் ம் தச்சு கொடுத்துருவேன் சுடிதார் என்ன எதில் தைக்கணும் சேலையிலையா தைக்கணுமா இல்லை வே மெட்டீரியல் எடுத்து கொடுக்க எடுத்து வச்சிருக்கீங்களா அது ஒரு ஐந்நூறுபா ஆகும் அது ஒரு நானூறுபா ஆகும்

கடை இங்கேதான் அரணிவேர் காலனி குருஸு கோயில் பக்கம் ஸ்ரீவைகுண்டத்தில் தான் காலையில் ஒரு எட்டு மணிக்கெலாம் திறந்துருவேன் எட்டு ஒன்போது மணிக்கெலாம் திறந்துருவேன் ஆமாம் ம மத்தியானம் ஒரு ரெண்டு மணிக்கு பூட்டிடுவேன் அப்புறம் சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு திறப்பேன் இன்றைக்கு கொடுத்தா ஒரு பத்துநாளில் தச்சு தந்துடுவேன்

மொத்தம் அது ஒரு ஐந்நூறு இது ஒரு நானூறுனால் தொள்ளாயிர்ருவா கொஞ்சம் ரேட்டு ஒரு பத்துருவாயை குறைச்சிக்கோங்க ஆரி ஒர்க் எல்லா ஒர்க்கும் போடுவோம்மா ம் எல்லா ஒர்க் ஆரி ஒர்க் சேர்த்தா அது ஒரு கூட ஒரு இரநூறுவா ஆகும்

ஆ வாங்க நாளைக்கு வாங்க என்னக்கா காலையில் ஒரு ஒரு ஒன்போது மணிக்குள்ளே வாங்க காலையில் ஒன்போது மணிக்கெலாம் கடை திறந்துருக்கும் ஆ கொண்டு வாங்க நல்ல தச்சு தாரேன் நீங்கள் சொல்லுறமாரி இந்த ஆரி ஒர்க்கு எல்லா இதுவும் வச்சு நல்ல ஜம்முன்னு தச்சு தாரேன் ஆ வேறு வே ஆமாம் வேறு எதுவும் தைக்கணுமா கவுனு கவுனு அடிக்கணுமா கவுனு எடுக்கணுமா ம் சரிக்கா அடிச்சுக்கலாம் அது ரொம்பலாம் இல்லை ஒரு நூற்றம்பதுரூவா ஆகும்

ம் சரிக்கா